எண்பத்தஞ்சாயிரத்தி எழ்நூத்தி முப்பத்தி ஆறு பத்தொம்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி எட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருவது ஏழு லட்சத்தி இருவத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி மூணு